நான் வழிபடும் போது சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் எந்த இரைச்சலும் இல்லாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி ரெண்டு கையும் மனசுக்கு நேராக வச்சு வழிபடணும்னு நினைப்பேன் நிறையா வழிமுறைகள் இருக்கு நம்ம கலாச்சாரப்படி வந்துவிட்டு கடவுள் வாழ்த்து பாடியும் நிறையா மந் மந்திரங்கள் சொல்லியும் வந்து வழிபடுறது இருக்கு அந்த மாதிரி வழிபடும் போது கடவுளோட அருள் கிடைக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க அதே மாதிரி இறைவனுக் இறைவனுக்கு வந்து படையல் வச்சும் வழிபடுலாம் இதெலாம் வந்து நம்ம கலாச்சாரத்தோட நடைமுறையாக இருக்கு